நான் ஒரு மொபைல் வாங்கினேன் அந்த மொபைல் நல்லா தான் வேலை செஞ்சுட்ருந்துச்சி ஆனால் திடீரெனு ஸ்டாக் ஆகுது டிஸ்ப்ளே வேலை செய்ய மாட்டேங்குது நல்லா வேலை செஞ்சுட்டி இருந்த வாக்கிலே அப்படியே ஸ்டாப்பாகிரும் திரும்பி டிஸ்பிளே வேலை செய்யாது இதனால் பார்த்திங்கனா மொபைலினால அந்த பவரு ஃபுல்லாக இருக்கனால் குழந்தைகள் யூஸ் பண்ண முடியாது அதில் வர சிக்னல் கதிர்வீச்சு இதனால பிள்ளைகளுக்கு கண் போய்டும் நமக்கே பார்த்துட்டே இருந்தோமுன்னால் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுது படும் நம்ம அ மொபைல் நோண்டிகிட்ருக்குறனால அந்த மைண்ட் ஃபுல்லாக அதிலே போயிடுது அதனால மற்ற இதில் மைண்டு போக மாட்டேங்குது மொபைலிலே பார்த்துகிட்டுருக்குறோம் அதனால மொபைல் யூஸ் பண்ணுறதுல நிறையா பேட் இது இருக்குது குழந்தைகள் யூஸ் பண்ணுறதோ நம்ம யூஸ் பண்ணுறதோ எல்லாத்துக்குமே அது வந்து பார்த்திங்கனா மைண்டு வந்து அப்படியே இது பண்ண வைக்குது இந்த மைண்டு ஒரு இதிலயும் இதாக்காமல் அதுக்குள்ளேயே மைண்டை அப்செட் பண்ண வைக்குது மொபைலில் வந்து கெட்ட கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது நல்லது எப்படி இருக்கோ அதே அளவுக்கு கெட்டதும் இருக்குது மொபைலில் அதை ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது சில பேருக்கு வேறு ஃபோன் மொபைல் போயிடுது நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணும் போது அதில் எடுத்த படங்கள் எடுத்து வேறொருத்தவர்கள அந்த ஃபோட்டோவில் எடிட் பண்ணி தப்பானதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இந்த மொபைல்னால் தான் ஆகுது அது என்ன நிறைய ஆப்ஸ் ஏற்றி அந்த ஆப்ஸ் மூலம் நம்ம ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை வச்சு மற்ற ஃபோனில் டீட்டைல்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் நம்மளை பற்றி ரகசியங்களை எடுத்து அது தேவை இல்லாமலும் இது பண்ணுறாங்க அதுவும் இந்த மொபைல்னால் தான் எடுக்குது நடக்குது மொபைல்னால் நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து நடக்குது மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப இது தான் தவிர்க்க வேண்டிய விஷயம் மொபைலிலே மூழ்கிப் போகக்கூடாது இந்த மொபைல்லேயும் மூழ்கிப்போன நம்ம மைண்டு ஃபுல்லா பார்த்திங்கனா மைண்டு வந்து அதிலயே போகுது அதனால நமக்கு வந்து இப்போ மொதலெலாம் விளையாடுவாங்க பிள்ளைகள் டிவி பார்ப்பாங்க சேர்ந்து எங்கேலாம் இது பண்ணுவாங்க இப்போ மொபைல் வந்ததிலேந்து பார்த்திங்கனா மொபைலிலே தான் மூழ்கியிருக்காங்க மொபைலில் பார்த்து நிறையா பிள்ளைகளுக்கு கண் போயிருக்கு சில பேர் மொபைல் வீட்டில் பக்கத்துலெலாம் பேசி சிரிச்சு எல்லாம் இது பண்ணிகிட்ருப்போம் இப்போ இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா மொபைலிலே தான் இருக்கோம் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கூட பேசுவதில்ல மொபைலிலே தான் நோண்டிகிட்டு மொபைலிலே தான் ஃபுல்லா மூழ்கி இருக்கிறோம்